ஒருத்தர் புதுசாக வந்து ஓவியம் வந்து வரைய ஸ்டார்ட் பண்றார் அப்படினா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்ன்னால் எடுத்தோவுனையே அந்த முடியில்தான் தப்பு பண்ணுவாங்க ஒரு மாதிரி கு குனிய வைச்ச மாதிரி வரைவாங்க அது பார்த்த அந்தளவுக்கு நல்லாயிருக்காது ஆனால் அதை வரைகிறதுக்குனு சில டெக்னிக்ஸ் இருக்குது அதை வந்து சரியாக கற்றுக்கிட்டு வரைஞ்சா ஓவியமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒருத்தர் நல்லா வரைய ஆரம்பிக்கணும் அப்படினா முதலில் கண்ணுலேருந்து வரைய ஆரம்பித்தாங்க அப்படினா அந்த கண்ணை அழகாக வரைஞ்சிட்டோம் அப்படினாலே மூக்கு எங்கே வரணும் எந்தளவுக்கு நெற்றி வைக்கணும் அதெலாம் வந்து உங்களுக்கு சரியாக வர ஆரம்பிச்சிரும் இது எல்லாத்துக்கும் மொதல் முதல வரைய ஆரம்பிக்கிறாங்க அப்படினா ஒருத்தவங்ளோட முகத்த உடனே வரைய ஆரம்பிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படினா இந்த இயற்கையை பற்றி வரைகிறது இந்த மாதிரி ஒரு அனிமலை அ இயற்கையை பற்றி வரைய ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஒரு அனிமலை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு மனிதனோட முகம் இல்லைனா நம்ம முகத்துல பார்த்திங்ன்னா நிறைய வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்ட வேண்டிய இடங்கள் நிறையா இருக்கும் ஸோ அதெலாம் வந்து அவங்க கரெக்ட்டாக காட்டுறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அழகாக வந்து வரைகிறதுக்கு கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது இருக்கும் அதெலாம் வந்து அவங்க பண்ண ஃபர்ஸ்ட்டு அதெலாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இது வரைய ஆரம்பித்தாங்க அப்படினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்